தருமபுரியில வந்து எப்பவுமே வந்து வெயில் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா சுற்றி மலைகள் இருக்கனால் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து ரெண்டாயித்து மூணுல வந்து பயங்கரமான தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு அந்த தண்ணீர் பஞ்சம் வந்ததுனால் குடிக்கிறத்துக்கு தண்ணி இருக்காது சமைக்கிறத்துக்கு தண்ணி இருக்காது குளிக்க தண்ணி இருக்காது அப்புறோம் துணி துவைக்க தண்ணி இருக்காது அப்புறம் அனிமல்ஸ்க்கு விலங்கினங்களுக்கு குடிக்கிறத்துக்கு சுத்தமாக தண்ணி இருக்காது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்கள் நம்பனாலே தண்ணி குடிச்சு வாழ முடியிலன்னா அனிமல்ஸ்னால் வாழ முடியுமா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இதை தான் எங்கனால் மறக்க முடியாத ஒரு விஷயம் அந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரெண்டாயிரத்து மூணுல தண்ணீர் பஞ்சம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சி